சார் வணக்கம் சார் சார் ஆமாங்க சார் இப்போ நாங்கள் வந்து சார் வணக்கம் சார் சிவகங்கையில் வந்து நாங்கள் புதுசாக சென்டர் வந்து ஓப்பன் பண்ணுறோங்க சார் சார் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கார்மெண்ட்ஸ் மெட்டீரியெல்லாம் வேணும் அது உங்கள்கிட்ட கிடைக்குங்களா சார் ஆ சரி இப்போ நம்ம எல்லா அதாவது எல்லாேருக்கும் வர மாதிரிதான் சார் நம்ம கடை வைக்க போகிறோம் இப்போ கிட்ஸுக்காக இருக்கட்டும் ஜென்ஸு லேடிஸ் எல்லாேருக்குமே தான் கவர் பண்ணி வைக்கிறோம் இப்போ நம்மளுக்கு மெட்டீரியல் வந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கணும் ஆ இட்ஸ் ஓகே சார் இட்ஸ் ஓகே சார் ஓகே சார் ஆ இட்ஸ் ஓகே சார்

சரிங்க சார் சரி இட்ஸ் ஓகே சார் ஓகே சார் நான் கொட்டே ஆ ஆமாம் ஆமாம் நம்ம ஆமாம் ஆமாம் நம்ம நம்ம பல்க் ஆர்டரு தான் சார் நம்ம குடுக் பல்க் ஆர்டரு தான் கொடுக்கப் போகிறோம் நான் கொட்டேஷன் எடுத்துகிட்டு வந்துவிட்றேங்க சார் ஆ சார் ஒரு ஓகே சார் ஆமாம் ஆமாம் ஆமாம் இல்லல்லை இப்போ நாங்களும் அப்படி தான் வாங்கப் போகிறோம் லாட் லாட்டாக தான் வாங்கப் போகிறோம் ஆ இட்ஸ் ஓகே சார் இட்ஸ் ஓகே ஓகே ஆ இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே சார் தேங்க்ஸ் ஆ இட்ஸ் ஓகே

ஆமாங்க சார்

ஆ இட்ஸ் ஓகே ஆ இட்ஸ் ஓகே சார் ஓகே ஆ இட்ஸ் ஓகே சார் தேங்ஸ் தேங்ஸ்